ஹலோ வணக்கம் ஆட்டோக்காரர்ரு தாங்க ஆட்டோ நாங்கள் ஒரு ஒரு கோயிலுக்குப் போகணுங்க ஒரு ஆட்டோ வேணும் தெரிஞ்சவங்க தான் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை ஒரு அஞ்சுப் பேர் ஆறு பேருப்பா ஒரு கோயிலுக்குப் போகணும் ஒரு இருவது கிலோ மீட்ரு தூரம் போகணும் எவ்வளோ வாடகை வரும் ஆ இருபது கிலோ மீட்ரு வருங்க கோயிலுக்குப் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் ஆமாம் ஆ ஆமாம்

சரிங்க ஆ சரிங்க அப்பிட்னா எவ்வளோ ஆச்சு

ஓ சரிப்பா அப்படிங்களா ஒரு மணிநேரத்துக்கு ஜாஸ்தியாக தெரியுதேப்பா ம் ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஃபோன் நம்பர் உங்கள் நம்பர் கொடுத்தது ஆட்டோக்கார் நம்ப ஆள் இருக்கிறாரு சார்ஜ் கம்மியாக வாங்குவாருன்னு தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்களா ம்

சரிப்பா பார்த்து அனுசரிச்சு வாங்கிக்கோங்க வாங்கப் போகலாம் காலையில் ஏழு மணிக்கு வந்துடுங்க ம் ஓ சரி சரிப்பா ம்